எங்கள் வீட்டில நிறைய கால்நடை எல்லாம் இருக்குது ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்குது சி இதெல்லாம் டெய்லியுமே வந்து பார்த்திங்கனா நாங்கள் பராமரிச்சிட்டுதானிருப்போம் டெய்லியும் அது இருக்கிற இடத்த டெய்லியுமே சுத்தம் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் வாரத்துக்கு ஒரு நாள் அதை ஆறு வாய்க்கால் கூட்டிட்டு போய் குளிப்பாட்டிடுவோம் இப்போ காலையில எந்திரிச்சோடனே மாட்டுக்கு தீனி போட்டுட்டு அது இருக்கிற இடத்துலாம் சாணியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஸோ அதை பிடிச்சிட்டு போய் தோட்டத்தில் போய் கட்டி வச்சிடுவோம் இதே ஆடாக இருந்தாலும் சே அதேதான் காலையில தீனி போட்டு தண்ணியெல்லாம் காமிச்சிட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு ஸோ அதுவுமே தோட்டத்தில கட்டி வச்சிருவோம் அதே கோழியாயிருந்தான் காலையில ஓப்பன் பண்ணி அரிசி எல்லாம் போட்டுட்டு ஸோ அது இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணி வச்சிடுவோம் அது நைட்டான அது வந்துரும் இதே மாடாருந்தால் எதனால் அதுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்க்குறது ஸோ ஆடுக்கு அதேதான் அதுவும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்த்துப்போம் ஸோ அதுமாரி நைட் ஆனால் அது கட்டி வச்சிடுவோம் நைட் ஒரு ஈவினிங் ஆனால் அது பாலெல்லாம் எடுத்துட்டு பாலெல்லாம் கறந்து பால் சிட்டிக்கு கொடுத்துட்டு நைட்டுமே தண்ணி தண்ணி கொடுத்துட்டு தீனியெல்லாம் போட்டுட்டு நைட்டு கட்டி வச்சுடுவோம்